ஹலோ அண்ணே வணக்கங்கண்ணே சொல்லுங்கண்ணே ஆ ஆமாங்கண்ணே கண்ணன் கோழி பண்ணையில் இருந்து தாங்கண்ணே பேசுறேன் சொல்லுங்கண்ணே சரிங்கண்ணே இப்போ நீங்கள் எப்படிண்ணே எது மாதிரி கோழி வியாபாரண்ணே பண்ணுறிங்க நம்ப கின்னிக்கோழி வச்சிருக்கோண்ணே வான்கோழி வச்சிருக்கோம் ஆ நாட்டுக்கோழி சண்டக்கோழி அப்புறோம் இந்த கிராப்புக்கோழின்னு ஒரு புதுசாக ஒன்று வந்துருக்குண்ணே அது கழுத்துக்கிட்ட மட்டும் முடி இல்லாமல் இருக்கும் அப்புறோம் கடக்நாத் கோழி வகைகள் இதெலாம் வச்சிருக்கோண்ணே அது தானே கடக்நாத்து ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குண்ணே நம்ம இதை கோழிய அறுத்தோன்னா நம்ம ரத்தம் முதக்கொண்டு கருப்பாக இருக்கும் அதை வந்து கருங்கோழின்னு சொல்லுவாங்க இப்போ நாட்டுக்கோழி வந்து நம்ம சந்தையில் வந்து ஒரு கோழி வந்து முந்நூறுவாவில இருந்து ஐந்நூறுரூவா வரைக்கும் போதுங்கண்ணே சிறுவெடக்கோழின்னாக்க பெருவெடக்கோழின்னா ஒரு ஏழ்நூறுவால இருந்து ஏழ்நூத்தம்பதுரூவா போதுங்கண்ணே நீங்கள் மொத்த வியாபாரமாக எடுத்துனீங்கனாக்க நம்ம வில குறச்சி பண்ணலாம் பண்ணி தர்லாங்கண்ணே இப்போ நம்ம திருச்சிக்குள்ளே மட்டும் டெலிவரி பண்ணி இ பண்ணிட்டுருக்கோண்ணே இப்போ உங்கள் கடை எங்கண்ணே இருக்கு சரிண்ணே அப்போ நம்ப உங்கள் அட்ரஸ் சொன்னிங்கனாக்க நம்மளே வந்து கொடுத்துருவோண்ணே நம்ம அந்த ஒரு ஐம்பது கோழிங்களுக்கு மேலே வாங்குனாக்க நம்ம ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி தர்றோண்ணே இப்போ நம்ப கோழிங்கள்ல பார்த்துக்கிட்டிங்கனாக்க நம்ப கோழி வந்ததுல இருந்து ஒரு முப்பது நாளுக்கு ஒரு தடுப்பூசி தொண்ணூறு நாளுக்கு ஒரு தடுப்பூசி அப்புறோம் நூற்றம்பது நாளுக்கு ஒரு தடுப்பூசின்னு நம்ப கால்நடை மருத்துவமனையில் போட்டுறோண்ணே அதனால கோழிங்களுக்கு எந்த வியாதியும் வராதுண்ணே நம்மகிட்ட இருக்கிற கோழிங்க எல்லாமே தரமாக இருக்குண்ணே அதனால நீங்கள் என்னை நம்பி வாங்கலாண்ணே நம்பகிட்ட ஆ முட்டை வியாபாரமும் நம்ம பண்ணுறோண்ணே முட்டை உங்களுக்கு வெளியே விட நம்பகிட்ட எழுவத்தஞ்சு பைசா கம்மி தானே மார்க்கெட் விலைய விட நீங்கள் மொத்தமாக எடுத்திங்கனாக்க நம்ம இன்னும் கம்மி பண்ணி தரலாண்ணே ஒரு இரநூறு முட்டை முந்நூறு முட்டைன்னு நீங்கள் வாங்குனீங்கனாக்க நான் ஒரு ஒருரூவா கூட கம்மி பண்ணி தருவேண்ணே வெளியில் விக்கறதை விட நம்மகிட்ட இந்த வான்கோழிவலயும் பல வகைகள் இருக்குண்ணே அதுவும் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே சொல்லிவிட்டிங்கனாக்க நாங்களே வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து டெலிவரி பண்ணிருவோண்ணே நம்ம பண்ண திருவெறும்பூர் பக்கத்தில் சூரியூருன்ற கிராமத்தில் இருக்குண்ணே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வகையில நீங்கள் கோழிய செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாண்ணே சரிங்கண்ணே ஒரு நாள் நம்ம பண்ணைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்குங்க ரொம்ப நன்றிங்கண்ணே